ஆமாம்ங்க ரிதன்யாவோட அம்மா தான் என்னத்துலம்மா வீக்காக இருக்குது எங்கள் பொண்ணு நல்லா தானே படிக்கிறா சரி இப்போ வீக்காக இருக்கிறாங்கன்னா என்ன செய்யணும் எங்கேம்மா டியூஷன் அனுப்புறது நாங்கள் இங்கேயே உங்க ஸ்கூல்ல இவ்வளோ பணத்தை கட்டிக்கிட்டுருக்குறோம் எங்கே போய் டியூஷன் அனுப்ப சொல்லுறிங்க சரி இப்போ டியூஷன் அனுப்புணும்னா உங்களுக்கு எதாவது தெரியுமா இல்லை ஸ்கூலையே எடுப்பிங்களா ஆ

சரி ஆமாம் நானும் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்ருக்குறார் இப்போ எங் அம் எங்கள் வீட்ல வேறு யாருமே இல்லையே எப்படிம்மா என்ன செய்யறது எந்த டைம்மில் இருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கணும் ஓ சரி இப்போ இப்போ என்ன மார்க்மா எடுத்துக்கிட்டுருக்குறா சரி இப்போ பார்டருக்கு கீழே எடுத்துக்கிட்டுருக்குறான்ன இப்போ யார் ஸ்பெஷல் கிளாஸில் எடுப்பாம்மா அதா அது மேல் டீச்சர் எடுப்பாங்களா ஃபீமேல் டீச்சர் எடுப்பாங்களா சரி இப்போ அவங்களுக்கு டையர்ட் ஆயிருவாங்களேம்மா நாலு மணிக்கு மேலே ஸ்நாக்ஸு அந்த மாதிரியெல்லாம் எதாவது கொடுப்பீங்களா சரி எ எங்கள் இதுக்கு மாதிரி எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்கம்மா ஆ ஓகே ஃபி ஆ ஆ சரி இப்போ இந்த அஞ்சு பேருக்கு தான் நீங்கள் எடுக்குறிங்க அப்படின்னு சொன்னிக்கன்னா உங்களால் தனியாக ஒரு வெஹிக்கலும் அனுப்ப முடியாது நாங்கள் வேணா ஒரு இந்த அஞ்சு பேரண்ட்டு யாருன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் எங்களுக்குள்ளார பேசி எதாவுது ஒரு வெஹிக்கலை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படி அரேஞ்சு பண்ண முடிஞ்சிதுன்னா நாங்கள் எல்லாரும் எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறோம்மா நன்றி